இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி இருந்தாலும் இப்போ வெளியில் இடங்களுக்கு நம்ம பிள்ளைங்க போனாங்கன்னா தமிழை தவிர வேறே எதுவும் இங்கிலீஷில் எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு புரியாது அதனால் இப்போ சென்ட்ரல் நாலேஜுக்கு எல்லாம் பழகிட்டா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் இங்கிலீஷு இப்போ சொல்கிற மாதிரி ம மற்ற மொழிகளு மற்ற நாடுகளுக்கு போனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம்தானே அதனால் எல்லாம் கற்பறது நல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு தெ இங்கிலீஷும் தமிழும் இப்போ என் பையனே ஒரு இன்டர்வியூ போகிறான் அவங்க இங்கிலீஷில் தான் எல்லா கேள்வியும் கேட்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷு வந்து புரியமாட்டுக்கு தமிழில் தான் நம்ம இங்கே நம்ம தமிழில் பேசுகிறனால வெளி இடங்களுக்கு போகிறதுனால தமிழ் வந்து அவ்வளோவா எடுபடமாட்டுக்கு இங்கிலீஷ் தேவை தான் இங்கிலீஷும் தேவை இங்கே எல்லா மொழிகளும் நமக்கு தேவவை தான் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து த இங்கிலீஷு தமிழ் எல்லாம் கலந்து பேசுகிறது பிள்ளைங்களுக்கு நல்லது போக்குவரத்துக்கு வெளியில் போகிற பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் எல்லாம் அதனால் அந்த எல்லா வா தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைகள் தேவை தான் குழந்தைகள் மற்ற இப்போ எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி வந்தனால் பிள்ளைங்களை அதேமாதிரி இங்கிலீஷ் நிறைய கற்றுக்கிரணும் நம் மற்ற பிள்ளைங்க பேசுகிற மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நல்லா பேசணும் அப்படிங்கிறக்காக இங்கிலீஷு மற்ற மொழிகளும் நமக்கு ரொம்ப கற்பிக்கிறது நல்லது தான் எல்லாம்